ஹலோ ஹலோ மேடம் வீடு வீடு எப்படி மேடம் இருக்குது வீடு வந்து டூலேட் போடு போட்டிருந்தீங்க அதுதான் வந்து இல்ல மேடம் நீங்கள் வந்து வீடு பார்க்க வந்திருப்பீங்க அதனால் ஃபோன் பண்ணிருந்தீங்க ஃபஸ்ட் அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நாங்கள் ஆ அதுதான் மேடம் கேட்டேன் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயரூபாய் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயரூபா ஆமாம் மேடம் எப்போ நீங்கள் வர மாதிரி இருக்கீங்கள் சரிங்க மேடம் எ வீட்டில எத்தனை பேர் இருக்கீங்கள் ஆ சரிங்க மேடம்

ஆ நீங்கள் என்ன மேடம் வேலைக்கு போகிறீங்க சார் என்ன வேலைக்கு போகிறாரு சரிங்க மேடம் அப்படிங்களா சரி சரிங்க மேடம் உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி சேல்ரி வரும் சாருக்கு எவ்வளோ சேல்ரி வரும் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் அப்போது நாளைக்கு வந்து வீடு பார்க்க வரீங்களா இப்போ வரீங்களா மேடம் அப்படிங்களா சரிங்க மேடம் அப்புறம் ஓகே மேடம் வாங்க வச்சுடறேன் மேடம்